வேளாண்மை விவசாயம் பொறுத்தவரைக்கும் விவசாயம் செழிப்பாக இருந்தால்தான் நாடு செழிப்பாக இருக்குனு சொல்லுவாங்க அதேமாதிரி இப்போ தண்ணி வசதிலாம் இருக்கமாட்டேங்குது விவசாயம் பண்றதுக்கு அடிக்கடி கரண்ட்டு நின்றுது தண்ணி கட்டமுடில உரம் போடமுடியல களை வெட்டுறதும் கஷ்டமாக இருக்குது மழை பெஞ்சா இன்னும் கஷ்டம் அப்படி இருந்தும் இப்போ ஒரு சில நிறுவனங்கள்லாம் மிஷினாக வச்சு உழுதுட்டுறாங்க அப்போ மாடு இந்தமாதிரிலாம் வச்சு உழுதுட்டுருந்தானுங்க அப்போல்லாம் வந்து உரம் போடுகிறதே கம்மிதான் இப்போ உரம் யூரியா அப்படினு வீசுகிறானுங்க அதனால் எங்களுக்கு சைடு எஃபெக்ட்டு இந்தமாதிரிலாம் வருது கூழ் குடித்து வாழ்ந்ததெல்லாம் அந்த காலம் இப்போ மாத்திர சாப்பிட்டு வாழுறது இந்த காலமாக இருக்குது